எனக்கு வந்து மழை சீசனில் வந்து மழை சீசன் பனி சீசனில் வந்து பயணம் செய்ய ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த சில்னெஸ்ஸோடு நம்ம இந்த வெயில் காலம்லாம் பார்த்தீங்கனா வெயிலில் ஏன்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கசகசனு இருக்கும் வேர்த்து கொட்டும் அப்றம் வெயில் நம்மளால் தாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மழக்காலத்தில் பார்த்தீங்கனா நம்ம ட்ராவல் பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மழைய பார்த்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணிணோம் அப்படினா நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கனா நாங்கள் வந்து ஒரு மழை காலத்தில் மழையயும் முடிஞ்சு கொஞ்சம் பனி சீசன் ஸ்டார்ட் ஆகிற காலத்தில் நாங்கள் வந்து ட்ரிப்பு போனோம் அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது என்ன ட்ரிப்பு அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கனா ஒரு டுவென்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட போனோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரைட்டாக வந்துட்டு இராமேஸ்வரம் போனோம் இராமேஸ்வரம் போயிட்டு கடலில் குளித்துட்டு அங்கே வந்து ஒரு சூரிய உதயத்தை பார்த்தோம் பார்த்துட்டு கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் போனோம் சாரி திருச்செந்தூர் இல்லை தனுஷ்கோடி போனோம் தனுஷ்கோடி போயிட்டு அங்கே போகும் போது எங்களுக்கு அந்த அந்த அந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப எக்சைட்டடாக இருந்துச்சு ஏன்னா அந்த பனி பனிகாலத்துலேயும் மழை மழைக்காலமும் கலந்த ஒரு அந்த கடல் ஓரத்தில் நம்ம போகும் போது அதை வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச ஒரு தருணம்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த ரெண்டு சைடும் கடல் நடுவில் பாதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை பார்க்குறேன் அப்போ தான் அந்த தனுஷ்கோடி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிளக்ஸிபிளாக இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் நாங்கள் பயணம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படினா அங்கே நிறைய கூழாங்கற்கள் அந்த மாதிரி நிறையாலாம் இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் போகும் போது பார்த்தீங்கனா அங்கங்கே திட்டு திட்டாக திடல் மாதிரி இருந்துச்சு அங்கேலாம் போயிட்டு இறங்கி நின்று நண்டு பிடிச்சிட்டு மீன்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சி ஷே ஷால் வச்சு அந்த மாதிரி வந்து நாங்கள் நிறையா வந்து பண்ணிணோம் அதலாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்றம் பார்த்தீங்க அப்படினா அங்கேருந்து மார்னிங் வந்து திருச்செந்தூர்போனோம் திருச்செந்தூரில் சொல்லவே வேணாம் கடல் அந்த கடலும் கோவிலும் பக்கத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கனா ரொம்ப நல்லாயிருந்துச்சி காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் போய் கடலில் குளித்தோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் என் பையனுக்கு மொட்டையில்லாம் போட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படினா கடலில் குளிக்கும் போது ரொம்ப சில்னெஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் அந்த குளிர் வந்து தெரியவே இல்லை ஏன்னா நம்ம கோயிலுக்காக போகிறோம் அப்படிங்குற மாதிரி அது மாதிரி கியூவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல் நின்று தான் நாங்கள் வந்து முருகனை பார்த்தோம் அந்த அந்த முருகனை பார்க்கும் போது நமக்கு ஒரு மன திருப்தி திருச்செந்தூரில் கிடைக்கிற அந்த ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப அழகாக இருந்துச்சு திருச்செந்தூர் முடித்துட்டு நாங்கள் என்ன பண்ணிணோம் அப்படினா கன்னியாகுமரி வந்தோம் கன்னியாகுமரி பற்றி நம்ம சொல்லவே வேணாம் இஸ் தி வெரி பியூட்டிஃபுல் ப்ளேஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படினா நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கடல்லெலாம் குளித்துட்டு அப்றம் போட்டிங் போயிட்டு திருவள்ளுவர் சிலை அப்றம் வந்து விவேகானந்தர் மண்டபலாம் பார்த்துட்டு அங்கே பகவதி அம்மன்லாம் கும்பிட்டுட்டு வந்து நேந்தரங்காய் சிப்ஸ் ஜூஸ் இதெலாம் குடிச்சுட்டு அது எல்லாம் பார்த்தீங்க அப்படினா ஒரு நல்ல ஒரு மழை சீசனில் தான் போனோம் அந்த மாதிரி வந்து மழை சீசனில் போகும் போது எனக்கு நம்மளோடய மைண்டுக்கு வந்து நம்ம மைண்டு வந்து ரிலக்ஸ்சாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் இதே வந்து நம்ம கோடை சீசனில் போகும் போது நம்மளால இவ்வளோ ப்ளேசஸ் பார்க்க முடியாது அப்றம் வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு குற்றாலம் இருந்துச்சு அந்த குற்றாலத்தில் வந்து குளித்துட்டு அந்த ட்ரிப்பை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுவும் நம்ம ஃபேமிலி கூட போகும் போது அந்த மாதிரி சீசனில் போணால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்கள அழைச்சிட்டு போனாலும் சரி அந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து இனிமேல் எந்த ஒரு டூர் ப்ளான் பண்ணாலும் சரி அது மழைக்காலம் பனிக்காலம் அந்த மாதிரி சீசனில் தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள சீசனில் தான் ஏன்னா ரொம்பம் மழை பெஞ்சாலும் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது ரொம்ப வெயில் அடித்தாலும் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது அதனால் அந்த மாதிரி சீசனில் மட்டும் தான் போகணுன்றது வந்து நான் முடிவு பண்ணிட்டேன்